நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சில வீட்டு வசதி வந்து ரெண்டு விதமாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து நமக்கு வந்து வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா வீடு வந்து நம்ம ரொம்ப பெருசாக பார்ப்போம் இதுவே நமக்கு வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம்ன்னா வீடு ரொம்ப சின்னதாக தான் பார்ப்போம் அதுமட்டும் இல்லாமல் நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒத்துமொட்ட வீட்டோட சந்தை எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது மீடியமாக இருக்கும் எப்படின்னா வேலைக்கு போனாலும் சரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி இப்போ நம்ம வேலைக்கு போய்ட்டோம்னா கொஞ்சம் மீடியம் ஹை லெவலில் பார்ப்போம் நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போய்ட்டோமே நமக்கு வர்ற வருமானத்தை வச்சு கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம் அதுமட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வாடகை எடுத்து வீடு பாக்கிறப்ப நாமக்கல்லலாம் பார்த்தோம்னா ஒரு மூவாயிரம் இதுமாதிரிலாம் வீடு வாடகைக்கு இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் இதுவே நம்ம ஹோட்டல்லாம் தங்கினோம்னா சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தங்கியிருப்போம் ஏன்னா ஹோட்டல்லாம் போய்ட்டோமுன்னா நம்ம எங்கேயாச்சும் கல்யாணம் இதுக்கெல்லாம் போனோம்னா ஹோட்டலில் தான் தங்கியாகணும் அதனால நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கியிருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதோட வாடகையெல்லாம் பார்த்தோமுனா ஒரு நாளைக்கு அங்கே குளித்து சாப்புடுற மாதிரிலாம் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுமாதிரி பார்ப்பாங்க இதுவே ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு ஹை லெவலில் இருக்கிறவங்கள பார்த்தோம்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு அதில் நளா ஹோட்டால்லு கோல்டன் பேலஸ்ஸு இது மாதிரிலாம் இருக்கு இது மாதிரிலாம் போனோம்னா இந்த பிஸ்னஸ் மேனு அரசியல்வாதிங்க இதுலாம் இவங்கள மாதிரிலாம் போனால் அவுங்களுக்கெல்லாம் வாடகை எப்படி இருக்கும்னா அங்கே அதிகமாக இருக்கும் அங்கேல்லாம் போனோம்னா சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இதுமாதிரிலாம் கூட தங்க கொடுத்து தங்குகிற மாதிரிலாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் சும்மா நம்ம மிடில் க்ளாஸ்ஸு நார்மலாக இருக்கறவங்க அங்கே போய் தங்குகிற மாதிரி இருந்தால் சும்மா நமக்காக வந்து அதேமாதிரிதான் இருக்கும் அது நம்ம நார்மலாக இருந்தால் அதே அந்தளவுக்கு நமக்கு வசதி பார்க்கப் போனால் கொஞ்சம் கம்மியான வசதியில் தான் பார்ப்போம் நாமக்கல் மாவட்டத்தில் அதனால நமக்கு சும்மா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இதுமாதிரி நம்ம பார்க்க நார்மலாக இருக்கறவங்க இதுமாதிரி போனால் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்லாம் எப்படி இருக்குன்னா அதோடு ரியல் ரியல் எஸ்டேட்லாம் அதோட லேண்ட்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பெருசான்னா அது எல்லா வசதியும் இருக்கும் சும்மா ஒரு நார்மல் வீட்டுக்குள்ளே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு லேண்டை வாங்கி சும்மா ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு மதிப்புள்ள ஒரு ரியல் எஸ்டேட்டில் போய்ட்டு ஒரு லேண்டு வாங்குகிறோம்னா அதில் வந்து சும்மா கீழே ஒரு கடை கட்டி அந்த கடையை கட்டி மேலே ஒரு வீட்ட கட்டி அதுக்கு மேலே மெத்தை மாடி வச்சுக்கலாம் தண்ணி டேங்க் வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்கள நம்ம படித்து வளர்க்கணும் நம்ம நம்மளும் வேலைக்கு போகணும் அதனால நமக்கு போதுமான வசதி அந்த வீட்டு ரியல் எஸ்டேட் மூலியமாக நமக்கு அந்த வீட்டு வசதி இருக்கும் சப்போஸ் அந்த சிறிய வீடாக லேண்டில் ரியல் எஸ்டேட்டில் வாங்கினோம்னா அதுக்கான குறைவான மதிப்பில் ஒன்று வாங்கிக்கலாம் சப்போஸ் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு பார்த்தோமுன்னா நமக்கு அதேமாதிரி தான் போதுமான வசதி அதில் இருக்கும் சும்மா ஒரு கடையை கட்டிவிட்டு ஒரு வீட்ட கட்டி நமக்கு நம்ம சும்மா ஒரு ரெண்டு குழந்தைங்கள வச்சு அவங்களோட படிப்பு செலவுக்கு நம்ம வேலைக்கு போய்ட்டு அவங்களோட படிப்பு செலவுக்கெல்லாம் போய்ட்டு அவங்கள வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம் சின்ன வீட்டில் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இப்போ சப்போஸ் சப்போஸ் வந்து இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் இல்லாமல் சந்தை மூலியமாக வாங்கினோம்னா ஒரு ப்ரோக்கர் மூலியமாக வாங்கினோம்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கமிஷன் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு மிடில் க்ளாஸ் தான்னா அது செட்டாகாது இதுவே நம்ம ரியல் எஸ்டேட்லேயே போய் நேரா பார்த்தோம்னா அந்த ப்ரோக்கரை கட் பண்ணிட்டு அந்த வருமான செலவு வச்சு நம்ம அதிகமாகவே கொஞ்சம் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ நம்ம சக்தீஷ் ஸ்ரீ சக்தி லேடிஸ் ஹாஸ்டலாக இருந்தால் உதாரணத்துக்கு அது சொல்கிறேன் அதலாம் போயிட்டு தான் இருந்தோம் அதுவும் கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் சாப்பாடு இது பண்ண சப்போஸ் நம்ம இப்போ ஹாஸ்டல்லாம் போய்ட்டோம்னா இப்போ நம்ம நாமக்கல்லேருந்தே படிக்க வர்றோம்னு வச்சுக்கோங்க படிக்க வர்றப்போ வெளிலேருந்து இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு படிக்க வர்றோம் படிக்க வரப்போ இப்போ நம்ம உதாரணமாக ஸ்ரீ சக்தி ஹாஸ்ட்டலில் வந்து தங்குறோம்னா நம்ம மிடில் க்ளாஸாக இருந்தால் வாடகைக்கு எவ்வளோன்னு கேட்போம் அங்கே சும்மா ஒரு மாசத்துக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கேட்பாங்க மூவாயிரத்து ஐநூறுரூவான்னா சாப்பாடுக்கு தனி கூட சொல்வாங்க நமக்கு அது செட்டாகுமான்னு பார்ப்போம் செட் ஆனுச்சுன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம மந்த்து மந்த்து சாப்புடுற செலவு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து அங்கே தங்கியிருந்து படிப்போம் இதுவே நம்ம ஹை லெவலாக இருந்து நம்ம இப்போ தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் தனி வீடு எடுத்து தங்கி படிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம தனி வீடு எடுத்து தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் மாத வாடகையும் ஒரு ஆறாயிரம் கேட்பாங்க நாமக்கலில் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹையாக இருந்து படிக்கிறதுனால வேலைக்கும் போய்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பாப்போம் அதனால் நம்ம வேலைக்கு போகிறோமா அங்கே நம்ம படிக்கிற செலவு மட்டும் இது பார்த்துக்கிட்டு தங்குகிறவங்களும் நம்மளா கூட இதை பார்த்துக்கலாம் அதனால் நம்ம இது பாக்கிறப்ப ஆனால் ரூம் பார்த்திங்கன்னா நாமக்கல்லை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெருசாகலாம் இருக்காது ரொம்ப மீடியாமாகதான் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம விருப்புக்கு ஏற்ற மாதிரியா இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் எந்தவொரு இதுவாக இருந்தாலும் சரி ஒத்துமொட்ட வீட்டு வசதியும் சரி ரியல் எஸ்ட்டாவும் இருந்தாலும் சரி அதுக்கான வசதிகள் எல்லாம் அங்கேயே பிரதிபலிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி படித்தாலும் சரி எப்பிடியாக இருந்தாலும் நாமக்கல்லை பொறுத்தவரையும் எல்லா வசதியும் இருக்கும் இப்போது நீங்கன்னா பஸ் வசதிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் ஒரு ட்ராவலிங் இதல்லாம் ரொம்ப பெருசாகவும் இருக்காது நாமக்கல்லை பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் வீடு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நாமக்கல்லை பொறுத்தவரைக்கும் எந்தவொரு வசதியாக இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதோடு சுற்றுச்சூழல் எல்லாம் ரொம்ப பெருசாக பாதிக்காது ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கரெக்டாக இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்கில் எல்லாம் கரெக்டாக இருக்கும்